மருந்துல்லாம் வந்து நிறைய மலிவு விலையில் கிடைக்கிற கூடிய மருந்துகளும் இருக்கு விலை கொடுத்து வாங்க கூடிய மருந்துகள் நோய் நோய்க்கு தகுந்த மாதிரி விலை அதிகமே கொடுத்து வாங்க கூடிய மருந்துகள் இன்னும் அதிகமாக வந்து மலிவு விலையில் அதை வந்து தயார் பண்ணக்கூடிய விஷயங்கள் இல்லாததால் அதிகமாக வந்து எல்லா மருந்துகளும் மலிவு விலையில் கிடைக்கிறது இல்லை அடுத்தது மருந்துக வந்து சில விஷயம் ஒரு சில இடத்துல வந்து நிறைய வந்து இலவச சுகாதார மையத்திலேயும் சரி இல்லைனா அந்த அவங்கவுங்க சம்மந்தப்பட்ட அந்தந்த அரசு துறைகளில் வச்சுக்கிற ஒரு சில மருந்துகளில் ஒரு சில சதவீதங்கள் தள்ளுபடி பண்ணி மருந்துகள் ஒரு சில இது கொடுக்குறாங்க மற்ற இடத்தில் மருந்து வாங்கிறத்துக்கும் இதுக்கும் ஒரு சில கொடுக்குறாங்க ஒரு சிலது இலவசமாவே தரப்படுது அவங்க அந்த தனிப்பட்ட நபர்கள் அவர்களோட அந்த வருமானத்துக்கு தகுந்த மாதிரி இலவசமாக தரப்படுது மருந்து வருமானத்துக்கு தகுந்த மாதிரி பணம் கொடுத்தும் அதில் ஒரு சில சதவீதம் தள்ளுபடி தந்தும் தள்ளுபடி கொடுத்தும் மருந்து தராங்க இப்போது எனக்கு எனக்கு எங்களுக்கு மட்டும் ஒரு மாதத்துக்கு அப்படின்னா போகும்போது குறைஞ்சது ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் அளவுக்கு மருந்து வாங்க செலவு செய்ய கூடிய இடத்தில் இருக்கிறோம்